பைக் வந்து எப்படி கவனிச்சிப்பேன்னால் பைக் வந்து எனக்கு ரொம்பப் பிடிக்கும் அது வந்து சின்னக் கீறல் விழுந்தாக் கூட உடனே அதை வந்து மாத்திடணுன்னு நினப்பேன் பைக்கை பத்திரமா ஷெட்டு போட்டு பாதுகாப்பாக மழையும் வெயிலும் இல்லாத மாதிரி பாதுகாப்பாக நிப்பாட்டுவேன் எப்போவும் பைக்கில் வந்து அதிகபட்சம் ஒரு லிட்ரு பெட்ரோலுக்கு மேல் எப்போவுமே போட்டு வச்சிருப்பேன் ரெண்டு மாசம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவ கண்டிப்பாக போய் சர்வீஸ் பண்ணிவிடுவேன் பைக் டயரு எல்லாத்தையும் எப்படி இருக்குது பஞ்சர் எதாவது இருக்கா அப்படின்னு எப்போவுமே பார்த்துக்குவேன் என் பைக்கு சில நேரம் வேலை செய்யலன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் உடனே கொண்டு போய் சர்வீஸ் பண்ணிவிடுவேன் உடனே பைக்கை வந்து நான் வந்து ரெடி பண்ணிவிடுவேன் அதிகபட்சம் பைக் வந்து எப்போவுமே ரிப்பேர் ஆக விட மாட்டேன் அது எப்போவுமே வந்து ரன்னிங் கண்டிஷன்லேயே எப்போயுமே வச்சிருப்பேன் பைக் வந்து ரொம்ப தூரம் போகிறது வந்து ரொம்பப் பிடிக்கும் நைட் டைமில் ட்ராவல் பண்ணாலும் ரொம்பப் பிடிக்கும் எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்பப் பிடிக்குங்கிறதுனால பெருசாக நான் வந்து நைட் டைமில் தூங்க மாட்டேன் எப்போவும் ஜாலியாக பாட்டு போட்டுட்டு நான் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டுப் போயிட்டிருப்பேன் ரொம்ப நேரம் உக்காந்துட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக போயிட்டிருக்கும் பைக் ஓட்டிட்டுப் போகும் போது நைட் டைமில் ஓட்டும் போது பூச்சி இதெல்லாம் வந்து கண்ணில் வந்து சில நேரம் விழுந்தாலும் விழுந்துடும் ஆனாலும் க ஹெல்மெட் போட்டு ஜாக்கிரதையா ஓட்டிட்டுப் போவேன் அது பைக்கு பெட்ரோல் எப்போவுமே அதிகபட்சம் வச்சிருப்பேன் அப்படி இல்லைன்னாலும் கம்மியாக இருந்தாலும் உடனே போய் பெட்ரோல் போட்டிருவேன் நான் வச்சிருக்கறது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக் இப்போ யூஸ் பண்ணிட்டிருக்கேன் அந்த பைக் நார்மலாகவே பெட்ரோல் அதிகமாக குடிக்கும் இருந்தாலும் நான் பெட்ரோல் வந்து ஃபுல்லாக போட்டு வச்சிருப்பேன் பைக்குக்கு சர்வீஸ் பண்ணி டயர்லாம் கண்டிஷ்னாக வச்சிருப்பேன் எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா பயங்கரமாக வச்சிருப்பேன் சவுண்ட் பயங்கரமாக வரும் அது அந்த பைக் பார்க்கறதுக்கு லெஸ் வெயிட்டாகவும் இருக்கும் நல்லா ஸ்பீடாகவும் போகும் ஸ்பீடான பைக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நல்ல ஸ்பீடான ஒரு பைக் தான் வாங்கி வச்சிருப்பேன் வச்சி முன்னாடி வச்சிருந்த பைக்கை ச போட்டுட்டு அதுக்கு சேர்த்து காசு போட்டு நான் இந்த பைக்கை வாங்கியிருக்கேன் இந்த பைக் அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனை வருது ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் அடிக்கடி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனாலும் இருந்தாலும் எனக்கு வந்து ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்குங்கறது ரொம்பப் பிடிக்கும் அதனால் நான் வந்து த எப் எப்போவுமே பத்திரமா வச்சிருப்பேன் அது ரொம்ப தூரம் அந்த பைக்கில் ட்ராவல் பண்ணும் போது ஒரு மாதிரி க ஃபுல் ஸ்பீடில் போகும் போது அப்படியே க பறக்கிற மாதிரியான ஃபீல் வரும் அது வந்து எனக்கு பைக்கில் ரொம்பப் பிடிக்கும் அது தான் எனக்கு வந்து ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பைக்லேயே ரொம்பப் பிடிச்சது அதுவும் இல்லாமல் அதுலோட சீட்டு வந்து நல்லா குஷன் மாதிரி வச்சிருப்பாங்க அதனால அது வந்து பெருசாக வலியும் ஒன்றும் தெரிஞ்சுக்காது அது அதோடு